மின்சாரத்தால் ஏற்படுகிற ஆபத்து அப்படிங்கிறது வந்து ரீசென்ட் டைம்ஸில் வந்து நிறையவே ரெட்யூஸ் ஆயிருக்கு பட் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா கேர்ஃபுல்லாக இருந்துவிட்டோம் அப்படின்னாலே வந்து மேக்சிமம் அந்த கரண்ட்டு ரிலேட்டடான சில விஷியங்கள்லாம் வந்து மனிதர்களோட தவறுகளால்தான் நடக்கிறது இந்த கரண்ட்டுலருந்து அடிப்படுறது அப்படி இல்லை அப்படினா இந்த ஆழ்த்துளை கிணறுலாம் அதிகமாக இப்போ ரீசென்ட் டைம்ஸில் குழந்தைகள் வந்து ஆழ்த்துளை கிணறில் விழுந்து இறந்து போகிறது அதெல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் அதாவது எப்படி சொல்றதுன்னா அதெல்லாம் ஒரு மனிதர்களோட ஒரு கேர்லஸ்னால் நடக்கிறது தான் அது அப்புறம் அந்த ஃபோன் வெடிக்கிறது அதெலாம் வந்து நம்ப ஒரு அவர்னஸாக இருக்கணும் அப்புறம் ஆக்சிரன்ட் மெனி ஆக்சிரன்ட்ஸ் வந்து மனிதர்களோட தவறுகளால் தான் நடக்கிறது ஸோ பே எப்போவுமே கேர்ஃபுலாக இருந்துவிட்டோம் அப்படினா இந்தமாதிரி விஷயங்களெல்லாம் தடுத்துரலாம் அந்த மாதிரி ஒரு அந்த விதத்தில் ஒன்று தான் இந்த கரண்ட்டுனால வரதும் கரண்ட்டு அப்படிங்கிறது வந்து நம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னாலே போதும் இந்த ஈரக்கையோட கொண்டு போய் வைக்காம இருக்கிறது ஒயர்ஸெல்லம் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது ஓல்டு சுவிட்சாக இருக்கு அப்படின்னா அந்த சுவிட்சை வந்து இது பண்ணுறது சார்ஜெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நம்ப தான் கரண்ட்டு விஷியத்தில் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் சார்ஜ்ன்னா ஒரு பர்ட்டிகுலர் டைம் போட்டுவிட்டு ஃபோனை எடுத்துருணும் ரொம்ப நேரம் போட்யிருக்க கூடாது ஸோ இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் தான் நான் தவிர்க்க கூடிய விஷயமா நினக்கிறேன் அப்படி ஒருத்தவங்க வந்து அடிபட்டுட்டாலும் கூட மரக்கட்டையை வச்சு அவங்கள எப்படியாவுது அடிச்சி கீழே தள்ளிரணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவங்கள போய் டேரெக்டாக தொட்டோனா நமக்கும் அஃபெக்ட்டாயிரும் மரக்கட்டையை வச்சு தள்ளுறது அப்படி இல்லைனா பிளாஸ்ட்டிக்கு எதாவது ஒரு வெயிட்டான பிளாஸ்டிக் பொருளை கொண்டு போய் அவங்க மேலே அடிச்சு வெளியில கொண்டு போனோம் அப்படினா அவங்க கண்டிப்பாக வந்துருவாங்க ஸோ இதெல்லாம் தான்